சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல கடற்கரை மெரினா பீச் அங்கே பார்க்கலாம் மெரினா பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்டன் பீச் இருக்குது கோல்டன் பீச்சு பார்க்கலாம் மெரினா பீச்சு கோல்டன் பீச்சு இந்தமாதிரி நிறையா அங்கே இருக்குது அங்கேன்னு அங்கே பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து ஒரு வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது ஒகேனக்கல் காதரி அங்கே ஒரு வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது இந்தமாதிரி ஒரு ஆரேழு வாட்டர்ஃபால்ஸ்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் நம்ம ஏலகிரி மலை மலை லேக் அங்கே வந்து நல்லா படகு போட்டி படகில் படகில் சவாரி செஞ்சு அந்தமாதிரி ஜாலியாக இருக்கலாம் அந்தமாதிரி இடங்கள்லாம் நிறையா இருக்குது இயற்கையில் விளைய கூடிய பழங்கள் ஏலகிரி மலையில் அளவுக்கு அதிகமான பழ வகைகள் அனைத்து விதமான பழங்களும் அங்கே நிறையா இருக்குது நல்ல பொழுதுபோக்கு அந்தமாதிரி இடமாக இருக்குது அங்கே வந்து நாடகங்கள் எல்லாமே அங்கே நாடகம் தெரு நாடகங்கள் போடுகிறாங்க திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயில் திருவிழா மதுரை மீனாட்சி கோயில் திருவிழா அழகர் ஆற்றுல இறங்கறது இந்த மாதிரி கோயில் பல்வேறு விதமான கோயில்களில் நிறைய திருவிழாக்கள் தீபாவளிக்கு பட்டாசு பொங்கல் பொங்கலில் வந்து மாடுங்களுக்கெலாம் இது பண்ணி அலங்காரம் பண்ணி பொங்கல் செலிபிரேசன் சிறப்பாக தமிழ்நாடு பூரா அழகாக கொண்டாடுவாங்க இந்தமாதிரி நிகழ்ச்சிகளெலாம் நிறையா இருக்கிறது பொழுது போக்குக்காக மக்களுக்கு இதை வந்து பார்க்கலாம்